சார் கேப் ட்ரைவருங்களா சார் நாங்கள் வந்து கள்ளிக்குடியில் இருக்கோம் எனக்கு வந்து நான் ஃபேமிலியோடய ட்ரிப்பு போகிறதுனால எனக்கு ஸ்ரீரங்கமும் கல்லணையும் போகணும் சார் சார் பார்த்தீங்கனா நாளைக்கு காலையில் டென் ஓ க்ளாக் போகிற மாரி இருக்குது சார் சார் நீங்கள் வந்து இங்கேருந்து கல்லணை டூ ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவீங்க என்ன சார் இங்கேயே இங்கே இருக்கிற கல்லணைக்கு கேட்டால் நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வரதுக்கெலாம் அமௌண்டு சொல்லிட்டுருக்கீங்க பார்த்து சொல்லுங்கள் சார் சார் நாங்கள் வந்து ஒரு ஏழு பேர் வரோம் அதுக்கு நீங்கள் அங்கே வந்து எங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்து அங்கே வெயிட்டிங் சார்ஜ் எதாவது போடுவீங்களா இல்லை அங்கே வெயிட் பண்ணி எங்களை ரிட்டன் கூட்டிகிட்டு வரமாரி இருக்கும் அதுக்கு தான் சார் சார் இப்போ வெயிட்டிங் சார்ஜு பார்த்தீங்கனா இப்போ நீங்கள் அந்த டிராவல் சார்ஜ் இல்லாமல் வெயிட்டிங் சார்ஜும் தனியாகவே போ போடுவீங்களா சார் அப்புடின்னாலும் அமௌண்ட் எங்கேயோ போகுதே சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் போகலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் சார் அமௌண்டே அதிகமாக இருக்குது சார் ஆயிரூபாலாம் பத்தாது சார் ஒரு டூ தௌசண்ட் இல்லைனா டூ தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைங்க சார் சார் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் நீங்கள் ஒரு ஓவரால் நமக்கு வாங்க உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் ஒரு டூ தெளசண்ட் ஃபைவ் ஹண்ரட் குறைச்சிக்கோங்க சார் நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கிளம்புற மாரி இருக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக பத்து மணிக்கு கிளம்புனோன்னா இங்கே ஒரு நையன் ஓ க்ளாக் வந்துடுங்க எல்லாம் ஃபேமிலியாக ரெடியாக இருப்போம் அப்படியே போயிடலாம் சார் கிளம்பிட்லாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்